ஊரில் வந்து தோட்டம் வச்சோம் கிருஷ்ணகிரியில தேவை சந்தரத்தில் என்று இடத்தில் கிராமம் தேவ சந்திரம் என்றது கிராமம் அங்கே வந்து நிலம் வாங்கி செடி எல்லாம் வச்சு பராம பராமரித்தோம் பூச்செடி எல்லாம் பூ ரோஜா பூ குண்டு மல்லி காய்கறிகள் பழம் செடி எல்லாம் வச்சு யூஸ்ஸாக இருக்கும் நல்ல பறிச்சு சமையலுக்குலாம் யூஸ் பண்ணி யூஸ்ஸாக இருக்கும் தோட்டம் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு ஒரு மாததுக்கு முன்னே ஆரம்பிச்சு காய்கறிகளை எல்லாம் நல்லா விளைஞ்சி வீட்டு இதில் நல்லா வீட்டுக்கு வந்து யூஸ்ஸாக நல்லா கா பிரெஷ்ஷாகவே வா தோட்டத்தில் இருந்து பறிச்சு சமைச்சு ஹெல்த்தியாக யூஸ்ஸாக இருக்கும் எங்கள் வீட்டில இருந்து பூ செ பூ வந்து குண்டு மல்லி ரோஜா பூவு கனகாமரம் எல்லாம் எங்க வீட்லையே தோட்டத்தில் வந்து பறிச்சு தலையில் கட்டி குழந்தைங்களுக்கு எங்களுக்காக வச்சுப்போம் யூஸ்ஸாக இருக்கும் எங்கள் தோட்டத்தில் வந்து எங்களுக்கு யூஸ்ஸாக இருக்குது